நான் ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தேன் அந்த ஊருக்கு போயிக்கிட்டு இருக்கிற வழியில் கொஞ்சம் பசி எடுத்துடுச்சு ஸோ பசிக்கு பக்கத்தில் எதாவது கடை இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது என் தோழி வந்து இங்கே ஒரு கடை நல்லா இருக்கும் அந்த கடையில் போய் சாப்பிடலாம் அங்கே எல்லாம் ஃபு உணவுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த உணவகத்தில் போய் சாப்பிட ஆரம்மிச்சோம் அந்த உணவகத்தில் எல்லாம் உணவுமே ரொம்ப சு சுவையாக இருந்தது அங்கே அந்த உணவகத்தில் என்ன ரொம்ப மிக சிறந்த பிரபலமான உண் உணவுன்னு கேட்கும் பொழுது அங்கே வந்து இளநீர் பாயசம் ரொம்ப பிர பிரபலமுன்னு சொன்னாங்க எனக்கு இளநீர் பாயசம்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் அங்கே இருந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது தெரிஞ்சவுடனே இளநீர் பாயசம் முதலில் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன் அப்புறம் அது ரொம்ப பிடிக்கவும் அந்த இனிப்பு பதார்த்தத்தை இன்னொன்று வாங்கி சாப்பிட்டேன் அப்புறம் வீட்டுக்கும் ஒரு நாலஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இளநீர் பாயசம்னால் எனக்கு மிகவும் பிரியமான ஒரு உணவு அது அந்த கடையில் பிரபலமாக விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சவுடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டேன் அங்கே இருக்கற உணவக முதலாளிக்கிட்டேயும் போயிட்டு இந்த இளநீர் பாயசம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு எப்பொழுதும் கிடைக்குமான்னு கேட்டேன் அவர் எப்போதும் இங்கேருக்கும் நீங்கள் எப்போது வேணாலும் வந்து சாப்பிடலாம் இந்த இளநீர் பாயசம் எப்போதுமே அனைத்து நாட்களும் நாங்கள் வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னார் ஸோ அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்துது இந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு அந்த உணவகத்துலேருந்து நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் இது தான் என்னோடய இப்போ மிகவும் பிரபலமான உணவகத்தை நான் த உணவாக சாப்பிட்டது ஓட இது